ஹலோ யாரு ஆ சொல்லுங்கள் எங்கே போகனும் க காந்தி பார்க் போகணுமா ஒரு டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் ஆகும் ஆ என்னைக்கு போகனும் ஓகே ஓகே வேறு எங்கே போகலாம் ம்யூஸியம் போகலாம்

எப்படி காம்போவா ரெண்டுமே சே ரெண்டு இடத்துக்கும் சேர்த்து போகிற மாதிரி இருக்குமா இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ப்லேஸ்க்கும் அப்படியா அப்படியா அப்பனா தனித்தனியாக சார்ஜாகும் ஏனால் நாங்கள் வேறு வேறு ட்ரைவர்ஸ் வருவோம் அதனால் அ காந்தி பார்க் போகமட்டு டூ ஃபிஃப்டி ம் எத்தனை மணிக்கு வந்து பிக் பண்ணிக்கணும் ஓகே ஓகே எத்தனை பேரு வரிங்க ரெண்டு பேரு தானா ஓகே ம்